ஹாய் மேம் ஆ மேம் இங்க தான் நான் ஏற்கனவே வந்துவிட்டு காலேஜ் படிச்சேன் ஆ காமர்ஸ் டிப்பார்ட்மென்ட் மேம் அங்கே இங்கே இப்போ வேலை பார்க்கற இடத்துல எனக்கு டீசி ஒரிஜினல் எல்லாம் கேட்குறாங்க சர்டிஃபிகேட் எல்லாம் அதில் வந்துட்டு சர்டிஃபிகேட்டில் வந்துவிட்டு எல்லாத்துலையுமே எனக்கு வந்துவிட்டு ஆதார் இதுலெல்லாம் வந்துவிட்டு ஹரிஹரன்னு ஹச்சில் தான் இருக்கு இங்கே ஹரி கரன்னு கேவில இருக்கு அதை மாற்றனும் மேம் ஹரி கரன் கேஏன்னு இருக்கு மேம் ஆ அதான் என்ன சேஞ்ச் பர்பஸ் என்ன பண்ணலாம் ஆ சரி இல்லை மேம் இது கேஏன்னு இருக்கு ஆ இல்லை மேம் எல்லாத்துலையும் எல்லா நேமும் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதமாதிரி தான் கேட்குறாங்க இதில் மாதிரி இருக்குன்னு கேட்கறாங்க அதான் கேட்

ஒரிஜினல் வேணுமா மேம் ஜெராக்ஸாக மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ முடிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது மேம் ஆ வேலை பர்பஸ்க்காகதான் நான் கேட்குறேன் மேம் இப்போ ஓர்க் பர்பஸ்க்காக தான் எங்கள் ஹெச்ஓடி வந்துவிட்டு எழில் சார் எழிலரசன் ஒருத்தவங்க இருந்தாங்க ம் ஆ பேசிவிட்டு சொல்லுங்கள் மார்க் ஷீட்லாம் வாங்கிட்டேன் மேம் சர்டிஃபிகேட் ஆமாம் ஆமாம் மேம் டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் மேம் ஆ மாற்றி கொடுங்க மேம் ரொம்ப தேவைப்படுது இப்போ ஆ எவ்வளோ நாள் மேம் ஆவும் ஒன் வீக் ஆவுமா ஒரு ஃபோர் டேஸ்குள்ளே கொஞ்சம் பாருங்கள் மேம் ஆ ஆ எழில் சார் ஆ ஆ வரலாம் வரலாம்மா மேம் இங்க தான் இருக்கேன் பக்கத்துல தான் இருக்கேன் பார்த்துக்கலாம் மேம் ஆ எடுத்துகிட்டு வரேன் மேம் ஆ ஓகே மேம் வேறு எதாவது வேணுமா மேம் பர்ப்பஸ்

ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே ஓகே மேம் சாரை பார்த்துட்டு அடுத்து உங்கள்கிட்ட வரனுமா ஆ ஓகே மேம் ஆ தேங்க் யூ மேம்